நான் லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடெக்ட்டுன்னு பார்த்தோம்ன்னா சோபா ஒரு நல்ல கம்பெனி சோபா வாங்கணுன்னு சொல்லிட்டு கடை கடையாக ஏறி ஏறி இறங்குனோம் அப்புறோம் கடைசியில டார்லிங் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஷோரூமில் போயிவிட்டு வாங்கினோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு பெருக்கு வில ரொம்ப அதிகம் பட் நல்லாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு ரொம்ப நல்லாருக்கு நான் எதிர்பாத்த மேரி கலரு நல்ல புஷ் புஷன் பேக் பெயின் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கு தூங்கலாம் சோபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பர்ட்டபுளாகவும் சுருட்டி வச்சுக்கலாம் நல்லா பார்க்கறத்துக்கு பெருசாகவும் இருக்கும் ஆனால் கம்பர்ட்டபுளாகவும் வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு போகும்போது கம்பர்ட்டாக சின்னதாகவும் ஆக்கிக்கலாம் பெருசாகவும் ஆக்கிக்கலாம் சைஸை நல்லாருக்கு விலையும் கம்மியாக இருக்கு உண்மையில் நல்ல ஒரு நான் எதிர்பாத்த அளவுக்கு இருந்துது நல்ல ப்ராடெக்ட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நல்லாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாருக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு